ஹலோ வெஜிடேபிள் கடையிலேருந்து பேசுகிறீங்களா எனக்கு ஒரு கிலோ கேரட் பீன்ஸ் ஒரு கிலோ ம் தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ உருளை கிழங்கு ஒரு கிலோ அது என்ன சார் எவ்வளோ

எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் அதனால் எனக்கு நாளைக்கு காலையில் தேவை

ஆ சரிங்க நாளைக்கு காலையில் வேணும் அப்படியா ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ